ஆமாம் சார் ஆ சார் நீங்கள் அந்த கொஞ்சம் நம்மள்கிட்ட ஆடு கொஞ்சம் நாய் எல்லாம் இருக்குது சார் ஆடு சரியாக அது என்ன சாப்பிட்டுச்சி என்னெனான்னு தெரியல ஒரு மாதிரி க கழிஞ்சிட்டே இருக்குது அதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ண முடியுமா சார்

அதுக்கு ஏதாவது மருந்து அதுவும் சரி தான் ஆமாம் சார் அப்படிங்களா சார் நாய் நாய் நம்ம நாயும் வந்து ஒரு மாதிரி காலில் ஏதோ ஒரு இப்போ அடிச் அடிப்பட்டுருக்கு போல் இருக்குது புண்ணாக இருக்குது அதுக்கு என்ன சார் ஏதாவது பண்ணலாமா சார் அது சரி சார் இல்லை நம்ம கை வைத்தியம் மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் சார் கேட்குறேன் சரி சார் ம் சரி சார் சரி சார் சரி சார் அதே மாதிரி சார் இந்த கோழி கோழிக்கி இந்த கோழிப் பேனுன்னு சொல்லுவாங்கள்ல சார் அது மாதிரி இருக்குது சார் அப்டி கோழிப் பேனு மாதிரி இருக்குது இது அது அதுக்கு அதுக்கு ஏதாவது ஆ அப்படிங்களா சார் ஆ அப்படிங்களா சார் சரி சார் சரி சார் ஆ அது சரி சார் அது சரி சார் அது சரி சார்

ஆடு ச இப்போ ஒரு பக்குவத்தில் தான் இருக்குது அது குட்டிக்கு பாலும் பத்த மாட்டேங்கிதே சார் அதுக்கு என்ன சார் ஏதாவது ஐ வைத்தியம் ஏதாவது பண்ணலாமா சார் ஏதாவது கொடுத்தா ஏதாவது பால் கிடைக்க இப்போது புதுசாக கிடைக்குமா அப்படிங்களா சார் ஆ ஆ ஆ அப்படிங்களா ஆ சரி சார் சரி சார் ஓகே சார் நான் பார்க்கறேன் அதை பார்த்துக்குறேன் சார் அது என்னெனான்னு பார்த்து சரி பண்ணுங்க சார் ஓகே வேறு ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ஓகே